வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்ட சில முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்தீங்கனாக்கா சில உறவுகள்னால் வந்து அதிக பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுருக்குது இப்போது வந்து ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம்னா நம்ம வந்து அடுத்தவங்கள சார்ந்து வாழும்படியாக தான் ஒரு வாழ்க்கை இருக்குது ஸோ அடுத்தவங்கள சார்ந்து வாழும்போது நம்ம வந்து முக்கியமாக என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கும் சில தேவைகள் இருக்கும் அந்த தேவைக்குலாம் நான் வந்து நம்ம சந்திக்கும் போதும் அதை சந்திச்சு தான் ஆகணும் அப்படி சந்திக்கும் போதும் அடுத்தவங்களோட தேவைகளை சந்திக்கும் போதும் நம்மளுடைய தேவைகளை வந்து நம்ம சந்திக்கிறதுக்கான இது வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ நம்மளால முடிஞ்சளவுக்கு வந்து சில பேருக்கு நம்ம உதவி செய்யணும்